ஹலோ ஆமாங்க மேம் ஆ இருக்குதுங்க மேம் நீங்கள் எங்களுக்கு வந்து சம்பூர்ணா அதுக்கப்புறோம் அமோலே அதுக்கப்புறோம் பதஞ்சலி அதுக்கப்புறோம் ஆசிர்வாத் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க ஆசிர்வாத் நல்லாயிருக்குங்க மேம் ஆ இருக்கும் இருக்குதுங்க சாஃப்ட்டாக தான் இருக்கும் இங்கே வந்து தனியாக வாங்குனீங்கன்னா நாற்பது ரூபாங்க இது பை டூ கெட் ஒன்னில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வருங்க ஆமாம் ஆ ஓகேங்க ஆ ஓ ஆ ஆமாங்க டோர் டெலிவெரி தாங்க ஆ அட்ரஸ் சொல்லுங்க நாங்கள் நோட் பண்ணி வெச்சுக்றோங்க ஆ சொல்லுங்கள் நம்பர் ஃபோர் விநாயகர் கோவில் தெரு கூடலூர் ஓகேங்க சொல்லுங்கள் இதில் வந்து பத்து பீஸ் இருக்குதுங்க மேம் ஆமாங்க இது நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க ஆ ஆமாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுங்க ஆ ஓகேங்க கண்டிப்பாக ஆ ஓகேங்க ஆ